ஹலோ மேடம் நான் அழகப்பா செட்டியார் மியூசியம்ங்களா மேடம் நாங்கள் வந்து இது மாதிரி வெட்னஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம் அந்த புக் அப்பாயின்மென்ட் அப்பாயின்மென்ட் ஆயிர்க்கா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேடம் ஆன் சே ஆன் சொல்லுங்கள் மேடம்

இல்லை மேடம் வெட்னஸ்டே அப்பாயின்மென்ட் புக் கிடைக்குங்ளா நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வரோங்க மேடம்

ஆன் சரி ஓகே அங்கே வசதியெல்லாம் எப்படி இருக்கு மேடம் அதெல்லாம் ஓகேவா ஆன் ஏன்னா நான் வந்து புதுசாக நாங்கள் ஒரு அஞ்சு பேர் கூட்டிகிட்டு வருவோம் என்ன நம்பி அவங்க வந்துருக்குறாங்க அவங்களை கூட்டிகிட்டு வரதுனால் எனக்கு வந்து எல்லா இதுவும் எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்கணும் அதனால் தான் நான் வந்து அங்கே புக் வந்து பண்றேன் நான் அழகப்பா செட்டியார் மியூசியம்க்கு நீங்கள் அதனால் ஃப்ரைடே கண்டிப்பாக நாங்கள் வந்து தேர்ஸ்டே நைட் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரன் நான் ஓகேங்ளா ஃப்ரைடே மார்னிங் ஒரு எய்ட் ஓ க்ளாக் குள்ளே வந்துருவோம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் சரிங்ளா

சரி மேடம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இருந்தால் போதும் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்